நான் வந்து ஒரு கோவிலுக்குப் போகலான்னு இருந்தேன்ங்க அந்த கோவிலுக்குப் போனால் எப்படின்னா சீரடிக்குப் போகலான்னு இருந்தேன் சீரடின்னா ட்ரெயின் அந்த கோவில் இருக்குது இல்லைங்களா அந்த சீரடி போகிறதுக்கு ட்ரெயின் புக் பண்ணி இருந்தேன் இப்போ ட்ரெயின் புக் பண்ணும் போது அது அந்த ட்ரெயின் வந்து போய்டுச்சுங்க அது போய்டுச்சுங்கும் போது வந்து பதிவு செய்யாத வந்து புக் பண்ணாத ட்ரெயின் வருது இல்லைங்களா அந்த ட்ரெயினில் ஏறினேன் நம்ம ட்ரெயின் ஏறும் போது என்னாச்சுன்னா அந்த ட்ரெயினில் வந்து கூட்டம் வருது பயங்கரமான கூட்டம் நான் போகணும் கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேல் ட்ராவல் பண்ணணும் அப்போது இன்னும் நின்றுக்கிட்டே ஆறு மணி நேரத்துக்கு மேலே நின்றுக்கிட்டே போய்ருக்குறேன் ரொம்ப கஷ்டப்பட்டேன்ங்க இதுவே இந்த மாதிரி கஷ்டப்பட்டது நான் எப்போயும் இது வாழ்க்கையில எனக்கு பார்த்ததே இல்லை மறக்க முடியாத கஷ்டம் கொழந்தைகள வெச்சுக்சுட்டு ஃபேமிலியாக போனோமுன்னு வைங்களேன் ஃபேமிலியாக போகும் போது ஐயோ எப்படி கொழந்தைய வெச்சுட்டு எப்டி நின்னுக்கிட்டே போறது எப்டி கஷ்டப்பட்டு போகிறோம் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அங்கே போய் பார்த்திங்கனா போய்ட்டு கோவிலுக்கு போகிறது எந்நேரம்ன்னா போய் சேருவோம் ரெண்டாவது கோவிலுக்கு போய் சேர்ந்துட்டோம் சாமி எல்லாம் போய் கும்பிட்டு கடைசியில் சரி ட்ரெயின்லேயே போய்டலாம் ட்ரெயினில் வான்னா ட்ரெயினே வேண்டாம் சரி பஸ்ஸில் பிடிச்சி போகலான்னா பஸ்ஸில் பிடிச்சி போகணும்ன்னா மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு மாறினோம்மா நாலு பஸ்ஸு மாறி அங்கே இருந்து நாலு பஸ்ஸு மாறி எந்நேரந்தான் வீடு போய் சேருவோம் வீடு போய்ட்டா பரவாயில்லை சாமியை வந்து பார்த்தாச்சு நல்லமுறையாக பார்த்தாச்சு நல்லா கும்பிட்டாச்சு மனதுக்கு திருப்தியாக கும்பிட்டாச்சு கும்பிட்டு சரி நம்ம பஸ்ஸுக்கு போனால் சரி குடும்பத்தோடு போய் நம்ம வீட்டில் போய் சேர்ந்துக்கலாம் அப்படின்னு பார்த்தா நாலு பஸ்ஸு மாறி மாறி வந்துருக்கிறோம் இந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது நல்லா ஆனால் நாலு பஸ்ஸு ஏறி வந்தேன்ங்க நாலு பஸ்ஸு ஏறி வந்ததுக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நேரம் ஆச்சுங்க பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு வீடு வந்தவாட்டி தான் எனக்கு நிம்மதியாச்சு ஐயோ பரவாயில்லை இவ்வளோ கஷ்டப்பட்டு போய் சாமி கும்பிட்டு வந்ததே பெருசு அப்படிங்கும் போது நாலு பஸ்ஸு மாறி வந்துட்டோம்ங்க சார் கண்டிப்பாங்க